இப்பெல்லாம் நம்ம ரொம்ப அதிகமாக பயன்படுத்துகிற ஆப் நம்ம யூபிஐ ஆப்ஸ்ஸுன்னு சொல்லலாம் ஜீபே ஃபோன்பே பேடிஎம் இந்த மாதிரி ஃபோன் பேமென்ட் ஆப் தான் அதிகமாக பயன்படுத்துகிறோம் அதே மாதிரி ஹாட் ஸ்டார் நெட் ஃப்லெக்ஸ் அமேசான் ப்ரைம் இதெல்லாமும் அதிகமாக பயன்படுத்துகிறோம் அதே மாதிரி கேம்ஸ்ஸு இப்போ ஷாடோ ஃபைட் ஜீடிஏ இந்த மாதிரி கேம்ஸ்ஸுமே ஆப்ஸ் வந்ததுனால் அதுதான் அதிகமாக பயன்படுத்துகிறாங்க இந்த மாதிரி பயன்படுத்துகிறப்போ நம்மளுக்கு முக்கியமான விஷயம் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் ஸ்மார்ட் ஃபோன் இருந்தால் தான் இந்த எல்லா ஆப்ஸ்ஸையும் பயன்படுத்த முடியும் ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா இண்டியாவில் நிறைய ப்ராண்ட் வந்துடுச்சி ஜாமி ரெட்மி ஒன் ப்ளஸ் ஆப்பிள் சாம்சங் ஐக்கியூ வீவோ இந்த மாதிரி அத்தனை ப்ராண்ட்ஸும் வந்திருக்குறப்போ எல்லாேராலையும் வாங்க முடியுது ஒவ்வொரு ப்ரைஸ் ரேஞ்ஜும் ஒவ்வொரு ப்ரைஸ் வேக் பிராக்கெட்டை ஸ்பெஸிஃபிகேஷன்ஸ் ரேம் பேட்ரி சார்ஜிங் ப்ராசஸ்சரு இது எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தீங்கன்னா இண்டியாவில் நிறைய ப்ராண்ட்ஸ் இருக்குது இந்த மாரி இவ்வளோ ப்ராண்ட்ஸ் இருக்கிறப்போ இந்திய மக்கள் பயன்படுத்துகிறத்துக்கான கேப்பபிலிட்டி ரொம்ப அதிகமாகிருச்சி இத்தனை ப்ராண்ட்ஸ் இண்டியாவில் இருக்கிறதுனால அதனோட அஃபர்டபிளிட்டியும் நிறைய அதிகமாகிடுச்சி அதிகமாகிட்டதுனால நாட்டில் எல்லாேரும் யூஸ் பண்ணுறாங்க அதே மாதிரி இந்த ஹாட் ஸ்டார் அமேசான் ப்ரைம் நெட் ஃப்லிக்ஸில் இருக்கிற கன்டென்ட்டும் ட்ரெடிஷ்னல் இண்டியா பெஸ்ட் கன்டென்ட்டும் இப்போ நிறைய ரீஜினல் கன்டென்ட் வர ஆரம்பிச்சிருச்சு அதனால் யூசர் க்ரோத்தும் அதிகமாகிருச்சி ஜியோ ஆர்டெல் எல்லாேரும் ஃபோர் ஜி ஃபைவ் ஜி ரேவல்யூஷன் எடுத்துகிட்டு வந்ததுனால் ஃபோனோட யூசேஜ் அதிகமாகிருக்கு இந்த மாதிரி எல்லாேருக்கும் ஆக்சஸ் வந்துவிட்டதுனால அவங்களோட ஒப்பீனியன்ஸ் எல்லாமே சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணுறாங்க நம்ம சோசியல் மீடியா அப்ளிகேஷன்ஸ் ஃபேஸ் புக் இன்ஸ்டாக்ராம் ட்விட்டரோட ரீச்சும் அதிகமாகிருச்சி இந்த மாதிரி ரீச் அதிகமாகிட்டதுனால ரீச் அதிகமாகிட்டதுனால நம்மளால் இந்திய மக்களால் அவங்களுக்குள்ள பேசிக்க முடியுது வாட்ஸ்ஆப்பில் வர ஃபார்வட்ஸ்ஸும் அதிகமாகிருக்கு நியூஸ் சர்குலேஷன் கிராமங்களில் பெரிய சிட்டிஸில் நேஷனல் லெவலில் ரீஜினல் லெவலில் என்ன நடக்குது நமக்கும் தெரியுது ஆனால் இத்தனை ப்ராண்ட்ஸ் இருக்குது இருக்கிறதுனால நம்மளால அஃபாடபிளிட்டி இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஆனால் சில பேர் இந்த சைனீஸ் ப்ராண்டு ஸ்மார்ட் ஃபோன்ஸ் அவங்கதுலாம் நிறைய கேப்ச்சர் பண்ணிவிட்டாங்க மார்க்கெட்டு இந்த மாதிரி மார்க்கெட்டு கேப்ச்சர் பண்ணதுனால் நம்மளால இண்டியன் ப்ராண்ட்ஸால் க்ரோவ் ஆக முடியல அதே மாதிரி ஆப்பிள் சாம்சங் மாதிரி ப்ராண்ட்ஸ் எல்லாமே ப்ரீமியம் ஃபிக்ஸ் ஸ்மார்ட் ஃபோனை இண்டியாவில் எடுத்து வராங்க ப்ரீமியம் ஸ்மார்ட் ஃபோன் எடுத்துகிட்டு வரப்போ அவங்களால வாங்கவும் முடியல ஒவ்வொரு ஃபோனோட வில ஒரு லட்சத்திலேருந்து ரெண்டு லட்சத்துக்கு போகுது இந்த மாதிரி போகுதுனால் நம்மளால அஃபர்ட் பண்ண முடில நம்ம தப்பிக்கிறத்துக்கு இண்டியன் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எடுத்துகிட்டு வந்தால் கூட நிறைய பேர் வாங்க மாட்டேங்கிறாங்க இங்கே வாங்க மாட்டேங்கிறாங்கங்குறதுனால லாவா மைக்ரோமேக்ஸ் இந்த மாதிரி கம்பெனிகளால் வளர்க்க முடியல இந்த மாதிரி இருக்கிற நேரத்தில் நம்மளால வேறு ஸ்மார்ட் ஃபோனுக்கு மாறவும் முடியாது அதே மாரி இன்ஸ்டாக்ராம் ஃபேஸ் புக்லெலாம் வந் வந்து நம்ம வயதானவர்களிருந்து சிறுவர்களும் இருக்காங்க இந்த மாதிரி அவங்க இருக்கிறதுனால அவங்க இன்டர்நேஷனல் லெவலில் என்ன நடக்குதுன்னு அவங்களுக்கு நல்லா தெரியுது அவங்க வந்து பெரியவங்களை விட என்ன நடக்குது எப்படி நடந்துக்கணும் அது எல்லாமே அவங்களுக்கு விவரம் தெரியுது அவங்களும் வந்து தன்னோட ஒப்பீனியனெலாம் வந்து ஷேர் பண்ணுறாங்க இந்த மாதிரி ஷேர் பண்ணுறதுனாலதான் நமக்கு மக்கள் என்ன யோசிக்கிறாங்க என்ன விரும்புகிறாங்க எல்லாம் தெரியுது அதே மாரி ஸ்மார்ட் ஃபோன் வன்டுத்து வந்துவிட்டதுனால நிறையா பொலிட்டிக்கல் கேம்பினிங் எல்லாமே எலக்ஷன் டைமில் நிறைய வருது நம்ம எலக்ஷனை இன்ஃப்ளுயன்ஸ் பண்ணுற அளவுக்கு கேப்பபிளிட்டி க்ரோவ் ஆகிருச்சி கம்பெனி தன்னுடைய டிஜிட்டல் மார்க்கிங் ஸ்டேட்டர்ஜி மார்க்கெட்டிங் ஸ்டேட்டர்ஜி வழியாக பிப்புள் வா அனலைஸ் பண்ணுறாங்க அவங்களோட விருப்பங்கள் அவங்களுக்கு பிடிக்காதது எல்லாமே அவங்களுக்கு தெரியுது இந்த மாதிரி அன்னல்டெக்ஸ் பண்ணுற சூழ்நிலை வந்துட்டதுனால் டார்கேட்டட் கேம்பேனிங் நடக்குது ஆனால் ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணுறதுனால பிரச்சினைகளும் வருது பிரச்சினைகள் எந்த மாதிரி பிரச்சினைகள் வருன்னால் கண் கெட்டுப்போகும் அதே மாதிரி நம்மளால முக்கியமான காரியங்களில் கவனம் செலுத்தாத சூழ்நிலை வரும் சிறுவர்கள் ரொம்ப டிஸ்ராக்ட் ஆகிறாங்க படிப்புலிருந்து படிப்பில் கவனம் செலுத்த மாட்டேங்கிறாங்க அதே மாதிரி சாட் ஜிபிடி அந்த மாதிரி ஆப்ஸ்ஸும் அதிகமாக யூஸ் பண்ணுறதுனால அவங்களோட க்ரியேட்டிவிட்டி ரொம்ப குறைஞ்சிப்போகுது இந்த மாதிரி நம்ம நாட்டில் நடக்க கூடாது நடக்காமல் பார்த்துக்கணும் நாட்டு மட்டும் இல்லை உலகத்திலே நடக்காமல் பார்த்துக்கணும் இந்த மாரி பெரிய டெக் கம்பெனிஸ் வந்து நம்மளோட கூகுள் சர்ச்சு மைக்ரோசாஃப்ட் சர்ச்சு இதெல்லாம் யூஸ் பண்ணி ரெக்கமண்டேஷன் இஞ்சினெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க ஃப்ளிப்கார்ட் அமேசான் ஸ்னாப்டீல் இந்த மாதிரி ஆப்ஸிலேருந்து நிறைய ப்ராடக்ட்ஸ்ஸும் வாங்கிறாங்க அதனால பிஸ்னசெஸ்ஸும் க்ரோவ் ஆகுது ஆகையால் இந்த மாதிரி சோஷியல் மீடியா ஆப்ஸில் சோஷியல் மீடியா வெஹிகிள்ஸ்ஸு அனலைசெஷன் இஞ்ஜின்ஸ் வீடியோ ஸ்ட்ரிமிங் ப்ளாட்ஃபாம் ஆப்ஸ்ஸு வாட்ஸ்ஆப் இந்த மாதிரி ஆப்ஸ்ஸு சாட் ஜிபிடிலாம்தான் வளர்ந்துருக்கு